இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சிருக்கோம் அந்த செடியில இப்போ பார்த்திங்கனா தென்னை மரம் அதிகமாக இருக்கு வாழை மரம் அதிகமாக இருக்கு அப்புறம் வந்து மாங்காய் மாமரம் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கு இப்போ சா சில சமயம் வந்து இப்போ மாங்காய் வந்து சரியாக காய்க்கறதில்லை அப்படின்னா அந்த செடி வந்து எப்படி நம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கறதுன் நாங்கள் வேளாண்மை கல்வி அலுவலகம் ஒன்று இருக்கு அக்ரி ஆஃபீஸ் அங்கே தான் போய் கேட்போம் இப்போ அதுவும் இல்லாமல் என்னோட ரிலேஷன் வந்து அக்ரி படிச்சிட்டுருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் நிறையா வந்து ஆலோசனை வந்து கேட்டுக்குவோம் அவங்க வந்து இந்த உரம் போடுங்கள் இப்படி போட்டால் நல்லாருக்கும் இந்த செடிக்கு இப்போ வந்து அதிகமாக தண்ணி ஊற்றாதிங்க இந்த சீசனில் கொடுக்காதிங்க இந்த சீசனில் இந்த உரம் போடுங்கள் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லாவே உங்களுக்கு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏற்றாப்பில நாங்கள் வேளாண்மை கல்வி அலுவலகத்தில் மட்டும் தான் நாங்கள் ஆலோசனை வாங்கிக்கிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில உரம் அதுக்கு த தகுந்தாப்பில தண்ணி ஊற்றுறது அந்த மாரி எல்லா விஷயமுமே நாங்கள் பண்ணுவோம்